தமிழகத்துல சுற்றுலா பயணிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நம்ம அங்கேருந்து வர்றவங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நம்மள இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இழிவா அவங்க நினச்சிக்கிறாங்க அது மாதிரி நினைச்சிக்காம நம்மள நாடு இப்படி தான் அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருந்தாலே போதும் நல்லா கலாச்சாரத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா அவங்களும் நம்ம இதோட ஒன்றி வரணும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை இங்கே எல்லாமே நல்லா பாதுகாப்பாகவும் நல்லா இருக்கிற இடம் தண்ணி வசதி எல்லாமே இருக்குது நல்லா சாப்பிட்டு பாதுகாப்பாக நல்லபடியாக இருக்கலாம்